ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் காய்கறி கடையிலருந்துதா பேசுகிறோம் கல்யாணத்துக்கா என்ன என்னென்ன காய்கறிலாம் பார்க்குறிங்க பிரைஸ்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் லிஸ்ட் அனுப்புங்கள் லிஸ்ட்டை அனுப்பு

ஆ டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்குது நீங்கள் லிஸ்ட் எனக்கு அனுப்பிவுடுங்க உங்களுக்கு என்னென்ன வகையான காய்கறி நீங்கள் பார்க்குறிங்க அதாவது பேஸிக்காக இல்லாமல் கொஞ்சம் வேற காய்கறி கே கேட்பிங்கள அந்தமாதிரி காலை சாப்பாடுக்கா சரி ஓகே நீங்கள் லிஸ்ட் எனக்கு அனுப்பிவுடுங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இப்போ தான் போயிட்ருக்குது டிஸ்கவுண்ட்டில் ஃபாட்டி பர்ஸன்டேஜ் ஆ டோர் டெலிவரி எல்லாமே இருக்குது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு நீங்கள் ஓட்டிகிட்டு வர டிரைவருக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும் ஆ நீங்கள் கொடுக்குறாந்தா கொடுங்க அதெலாம் ஒன்றும் பிரச்சனயில்லை சரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க சரி ஓகே லிஸ்ட் அனுப்பிவுடுங்க லிஸ்ட்டோட சேர்த்து பத்தாந்தேதி நை நைட்டா ஓகே அப்படினா ஒன் டே பிஃபோரே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுறேன் நீங்கள் லிஸ்ட்டும் அட்ரஸ்ஸும் இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு அனுப்பிவுட்டுருங்க ஓகேயா அதெலாம் குறச்சி பண்ணிக்கலாம் வாங்க நீங்கள் நேராக வாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேயா ஆ வாட்ஸ்அப்பில்எனக்கு அனுப்பிவுடுங்க ஆ ஓகே ஓகே ஓகே ஆ